இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ஸ்கூல்ல வந்து மெட்ரிக் ஆரமிச்சிருக்கிறாங்க அந்த மெட்ரிக் ஆரம்பிச்சதில் வந்து என்னன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியக் குழந்தைகளையும் தமிழ் மீடியக் குழந்தைகளையும் ரெண்டையும் ஒன்றா உட்கார வச்சு க்ளாஸ் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது அது வந்து தனி தனியாக பிரித்து உட்கார வச்சிக்கிலாம் இப்போ தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக உட்கார வச்சிக்கிட்டாங்கன்னால் க்ளாஸ் எடுக்கிறக்கும் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைக புரிஞ்சிக்கிறதுக்கும் நல்லாருக்கும் அதுக்கான போதியமான ஆசிரியர்களை வந்து கவர்மெண்ட்டு தான் நிர கவர்மெண்ட்டு தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது ஒரு சவாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது அதனால ஆசிரியர்கள் வந்து பணியிடங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு சவாலாக நினச்சிட்ருக்குறோம் பொருளாதாரம் அப்படிங்கிறப்ப குடிசைத் தொழில் வந்து இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து குறஞ்சிட்டு வருது ஏன்னா அதுக்கு வந்தான பண வரவு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதில்ல அதனால வந்து அரசியல்ல கவர்மெண்ட் வந்து பொருள் ஈட்டி அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்து அந்த குடிசைத்தொழில வந்து ஆதரித்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கான வருமானத்தை அவங்க கை நீட்டி கொடுத்தாங்கன்னா அது மூலமாக அவங்க வந்து அந்த குடிசைத் தொழிலை ஆரம்பித்து நல்லா முன்னுக்கு வரலாம் பொருளாதாரத்தை ஈட்டிக்கலாம் அப்படிங்கிலாம் சுற்றுச்சூழல்ல வந்து சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சிக்கிறதே நம்மளோட பொறுப்பு தான் அது வந்து நிறைய குப்பைகளை கொட்டுறது அங்கங்கே பார்த்தா இடத்துல குப்பைகளை கொட்டுறது தண்ணி தேங்கி நிற்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அது எல்லாம் வந்து சானிட்டர் ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களும் ஒரு மனுஷங்கள் தானே அதுங்களையும் வந்து நம்ம நம்ம அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குதுல்ல அதனால வந்து அந்த சுற்றுச்சூழலை வந்து நாமளும் பாதுகாக்கணும் இப்போ கழுவி விடுற தண்ணியெல்லாம் வந்துட்டு ஒரு செடிக்கு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் குப்பைகளை வந்து தரம் பிரித்து நாம்மளே வச்சு வச்சிடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அரசியல் அப்படிங்கிறப்ப வந்து நான் அதை மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுப்பது தான் மக்களாட்சி ஆனால் அது வந்து சரியாக இருக்குதா அவங்க வரும்போது வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்றாங்க வந்ததுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்கள் அவங்களும் வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்கிறதில்ல கேட்டால் எங்களுக்கு வருமானம் வர்ற மாட்டேங்கிது பண்ண முடியிறதில்லை அப்படிங்கிறாங்க ஏன் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப நீங்கள் வந்து அதை பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அது கரெக்டாக ப பண்ணி கொடுக்குறது அவங்க கவர்மெண்ட் கிட்டருந்து அவங்க தான் அதை வாங்கி பண்ணி குடுக்கணும் அதனால் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதா ஒன்று இருக்குது இதை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம்